சமூக ஊடக கணக்குகளில் நான் ஃபேஸ்புக் மட்டும் இன்ஸ்டாகிராமை பின் தொடர்கின்றேன் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மிகவும் நேச்சர் லைஃப் என்ற இணையத்தில் உள்ள அனைத்து புகைப்படங்களும் மிகவும் பிடிக்கும் குறிப்பிட்டு எந்த ஃபோட்டோகிராஃபரும் எனக்கு தெரியவில்லை ஆனால் அற்புதமாக எடுக்கப்படும் அனைத்து புகைப்படங்களையும் நான் கண்டிப்பாக லைக் செய்வதுண்டு